கிராமங்களில் வந்து மின்சாரம் பயன்படுத்தபடுற விஷயங்கள் வந்து அந்த மில்லில் அரிசி அரைக்கிற மில்லில் அங்கெல்லாம் வந்து மின்சாரம் இருக்கும் அதே மாதிரி அங்கே எதாவது ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருந்ச்சின்னா அங்கேயுமே வந்து மின்சாரம் கண்டிப்பாக இருக்கும் விவசாய நிலங்கள் சம்பந்தப்பட்டு மின்சாரம் இருக்கிறது வந்து அங்கே மோட்ரு போடுறதுக்கு மின்சாரம் தேவைப்படும் அங்கே இருக்கிற சில இயந்திரங்கள் சில மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் மின்சாரம் தேவைப்படும் அந்த ஒவ்வொரு வயல்வெளிக்கும் வந்து தனி தனியாக மோட்ரு திறந்து விடுறதுக்கு வந்து ஒரு மின்சாரம் மோட்ரு ஸ்விட்ச்சு வந்து அதுக்கும் மின்சாரம் தேவைப்படும்